எனக்கு சமையலுன்னா ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறதெல்லாம் எனக்கு நல்லா வரும் நான் நல்லா விரும்பி சாப்பாடுலாம் செய்வேன் சாம்பார் செய்வேன் கறி செய்வேன் மட்டன் செய்வேன் சிக்கன் செய்வேன் இட்லி தோசைகள் பணியாரங்கள் பலகாரங்கள் அதிரசம் செய்வேன் முறுக்கு செய்ய தெரியும் எனக்கு பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி சமைத்து தருவேன் என் பிள்ளைகளுக்கு பிடித்தது மேஹி பிடிக்கும் ஒரு புள்ளைக்கு ஒரு புள்ளைக்கு சேமியா பிடிக்கும் ரவை பிடிக்கும் கீரை வகையெல்லாம் எனக்கு ரொம்ப செய்யவும் பிடிக்கும் கீரை வகையெல்லாம் நான் அடிக்கடி செய்வேன் காய்கறிலாம் வதக்குவேன் சமைக்கிறதில் எனக்கு ரொம்ப இஷ்டம் பிரியாணி செய்ய தெரியும் எனக்கு பிரியாணி செய்வேன் மட்டன் பிரியாணி செய்வேன் சிக்கன் பிரியாணி செய்வேன் வெஜிடபிள் பிரியாணி செய்வேன் எதாவது பலகார ஐட்டங்கள் கொஞ்சம் நேரம் செய்வேன் பிடிக்கும் கறி மீன்களெல்லாம் நல்லா செய்வேன் நான் ஸோ கவிச்சிகளெல்லாம் நல்லா விரும்பி செய்வேன் பலகாரங்கள் செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிற வேலையெல்லாம் சாப்பாடு செய்வேன் எனக்கு தெரிஞ்ச ஐட்டங்கள் எல்லாம் நான் வீட்டில் விரும்பி செய்வேன் ஸோ நான் செய்கிறது என் பிள்ளைகளுக்கு பிடித்த மாதிரி செய்வேன் பிள்ளைகளுக்கு கணவருக்கு பிடித்த மாதிரி செய்வேன் செய்கிறத விரும்பி சாப்பிடுவாங்க என் வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாம்